ஹலோ சார் இங்கே ஏதாவது வேலை வேக்கென்ட் எதுவும் இருக்குமா உங்களுக்கு தெரிஞ்ச எதுலயாவது எதுலயாவது ஆ அது என்னை அதை பற்றீ நான் எம்எஸ்சி முடிச்சுருக்கேன் ஆமாம் ஆமாம் கம்ப்யூட்டர் பேசிக் நான் பேசிக்காக உள்ளதெல்லாம் கொஞ்சம் தெரியும் இங்கே ஒரு சின்ன ட்ரைனிங் மாதிரி தான் ஆ ஆ அதில் எல்லாம் தெரியும் ஆ தெரியும் நீங்கள் கொஞ்சம் அது கொஞ்சம் ட்ரைனிங் தந்தீங்கன்னால் நான் அப்படியே பிக்கப் ஆயிடுவேன் ஆ சொல்லுங்க

ஆ ஆ ஓகே சார் ம்

ஆ இப்போ நாங்கள் அந்து சோலார் பேனல் அதெல்லாம் எப்படி நாங்கள் வாங்கணுமா இல்லை ஆ ஓகே சார் ஆ ம் சார் ஆ இப்போ இப்போ நாங்க ஒன் மந்து ட்ரைனிங் வரோன்னா அது சேலரி அதுக்கு தருவீங்களா இல்லை அதுக்கப்புறம் தான் வேலையில் ஜாயின் பண்ணுற மாதிரிருக்குமா பத்து பர்சன்டேஜ் தருவாங்க என்ன ஆ ஓகே சார் ஆ இப்போது ஓகே மற்றபடி சம்பளம் எல்லாம் மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் நம்ம

ஆ ஆமாம் ஆ ஓகே சார் அப்போ நீங்கள் இந்த வேலையை கொஞ்சம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிணா நல்லாயிருக்கும் ஆ சரி மேடம் பேர் தேஷிகா ஜெயசீலன் மேரீடு தான் இருபத்தி நாலு எம்எஸ்சி முடிச்சுருக்கேன் மற்றபடி கம்ப்யூட்டர் இதில் வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா முடிச்சுருக்கேன் ஆ இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி தான் பார்த்திருக்கேன் வெளியில் இன்னும் கம்பெனிக்கு இப்போ தான் போகலாம் கொழந்தைங்க இப்போதான் கொஞ்சம் பெரிசாருக்காங்க அதுதான் இப்போ ட்ரை பண்ணுறேன் ஆ ஆ எழுவத்தி எட்டு அறுவத்தேழு ஸீரோ மூணு நாப்பத்தேழு தொண்ணூத்தொன்று

ஓகே மேம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ரொம்ப நன்றி ஆ ஓகே மேம் நன்றி மேம்